இப்போது வந்து ஃபோட்டோக்ராஃபி பற்றின நிறையா அவேர்னஸ் வந்து பசங்களிடையே வந்து காலேஜில் நிறையா வந்துருச்சு ஸோ இப்போது வந்து அதனால் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சியை தான் நம்ம அடுத்து எடுக்கணும் இப்போது நிறையா எங்கள் பெரம்பலூர்லேயே வந்து இப்போது நிறைய ஃபோட்டோ கண் ஃபோட்டோ போட்டி அப்போல்லாம் வச்சாங்க இப்போ எங்கள் காலேஜில் இருந்தவோ கூட நிறையா ஃபோட்டோஸ் காலேஜை ஃபோட்டோஸ் எடுத்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க எங்கள் காலேஜ்லேயே அந்த போட்டி வச்சாங்க நான் ஒரு ஒருத்தங்களுக்குள்ளையும் ஒரு ஒரு ஒரு ஒரு மாதிரியான க்ரியேட்டிவிட்டி இருக்குது அதனால் நம்ம ஃபோட்டோக்ராஃபின்றது வந்து கையில் இருக்கற கேமராவும் எடுக்கிற ஒரு ஆளை பொறுத்து தான் இருக்குது அந்த மாதிரி நான் ஒரு பார்த்து வியந்த ஒரு ஃபோட்டோக்ராஃபினால் எங்கள் காலேஜில் வச்ச எங்கள் காலேஜே ஷூட் பண்ண எங்கள் காலேஜை வந்து ஒரு ஒரு ஆங்கிளில் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்களில் ஷூட் பண்ணதுனால அந்த பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கெடைச்சி இப்போது இங்கே எங்களோடய காலேஜ் தனலட்சுமி சீனிவாசன் காலேஜில் அது மாதிரி இங்கே பெரம்பலூரில் ஒரு எங்கள் பெரம்பலூரில் ஒரு க போட்டி வச்சாங்க அங்கேயுமே ஆன் ஆன் ஆன் தி ஸ்பாட்டில் வந்து ஒரு டாப்பிக் கொடுப்பாங்க அதை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்க காண்மிக்கணும் அது மேக்ஸிமம் நேச்சுரல் நேச்சுரல் ரிசோர்சஸை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒரு பூங்காவில் வந்து அந்த போட்டி வந்து க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அங்கே என் ஃப்ரெண்டு போயிருந்தான் அங்கே அவன் ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்கான் அதை வச்சு ஒரு ஷாட் எடுத்தான் எப்புடின்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் வித் பேட்ஸு அது அவ்வளோ ஒரு அருமையான ஃபோட்டோவாக வந்துருந்துச்சி நான் பார்த்தது பார்த்ததுல ரீசண்ட் டேஸில்